ப்பா உடம்பு சரியில்லன்னு டாக்ஸி வந்தது அதுக்கு எவ்வளோ கார் சார்ஜ்ஜி நானுத்தம்பதுதானே என்னுட்ட ஐந்நூறுபாயாதான்ப்பா இருக்குது இதை நீ எடுத்துட்டு மீதி சில்லற கொடுப்பா உங்கள் ஓனர்கிட்ட எங்கள் அக்கௌண்ட்ல போடுறதுக்குலாம் எனக்கு சே பெரிய ஃபோன் இல்லைப்பா பட்டனு ஃபோனு தான் கையில காசு இருக்குது கொடுக்குறேன் வாங்க்கப் மீதி சில்லற கொடுப்பா சில்லற கொடுத்துட்டு நீ நீ அது அது முதலாளிகிட்ட போகணுன்னா எனக்கு தே இது போனு பெரிய போனு இல்லைப்பா பெரிய ஃபோன்ல போடுற அளவுக்கு எனக்கு இது இல்லைப்பா நான் பட்டனு ஃபோனு தான் கையில வச்சுருக்கேன் கையில காஸ் கொடுக்குறேன் உங்களை வச்சிட்டு மீதி சில்லறய கொடு